நான் வந்து பார்த்திங்கன்னா வாசிங் மிஷினு ஃப்ரிட்ஜி அடுப்பும் வாங்கிருக்கறேன் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது வாசிங் மிஷினு வந்து இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவும் ஃபால்ட்டும் வந்ததில்லை அதே மாதிரி ஃப்ரிட்ஜி வந்து இது வரைக்கும் நான் முட்டை வக்கிறேன் அப்பறம் மாவு ஆட்டி வச்சேனாலே கெடறது இல்லை காய்ங்கலாம் வச்சோனாலே பத்துநாள் வரைக்கும்னா கூட அப்படியே நல்லா இருக்குது அது அழுகுவதே இல்லை அதிகமாவும் அழுகுவதில்ல நான் கொஞ்சம் ஒன்றில் ரெண்டில் தான் வைப்பேன் அது ஆனால் நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த பொருளுங்கலாம் கூட வைப்பேன் நான் பருப்பு வகைங்க மசாலா ஐட்டோம் எல்லாம் வச்சிருக்குறேன் அதில் மாத கணக்கில் கூட எங்கிட்டலாம் இருக்குது ஆறு மாதம் வரைக்கும் கூட நான் பருப்புலாம் வச்சிருக்குறேன் ஃப்ரிட்ஜில் அதுவும் நல்லா இருக்குது அதே மாதிரி மிக்சி பார்த்திங்கன்னா மிக்சி இது வரைக்கும் எனக்கு நான் மசாலால்லாம் வதக்கனின்னா மசாலா வதக்கி ஆற வச்சுதான் அந்த மிக்சியில் ஆட்டுவேன் நான் சூடாலாம் போட மாட்டேன் ஏன்னா சூடாக போட்டால் மிக்சி கெட்டு போயிடுனு சொல்லிருக்கிறாங்க அதனால் நான் போட்டதில்லை ஆற வச்சு மிக்சி யூஸ் பண்ணிருக்கறேன் அதுவும் நல்லா இருக்குது எனக்கு அதே மாதிரி வாசிங் மிஷினும் அதே மாதிரிதான் எனக்கு சோப்புலாம் நான் யூஸ் பண்ணதில்லை லிக்கியூடு யூஸ் பண்ணுவேன் நல்லா இருந்துது அதுவும் எனக்கு எந்த ஒரு இதுவும் ஃபால்ட்டும் வந்ததில்லை அது எனக்கு ஒலத்திதான் கொடுக்கும் அந்த வாசிங் மிஷினு அதுவும் நல்லா இருக்குது ஃப்ரிட்ஜி பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சேன்னா பத்துநாள் வரைக்கும்னா கூட என் கிட்ட நல்லா தாங்கி இருக்குது ப்ரிட்ஜில் பூ காய்ங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனா வாரத்துக்கு ஒரு முறை நான் வாங்கி வச்சிருவேன் அதுவும் எனக்கு நல்லா இருக்குது கட் பண்ணி வச்சிருவேன் நான் காய்ங்கெல்லாம் கூட அது அந்த கருக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் போனதில்லை எனக்கு வந்ததில்லை முட்டை இந்த மாதிரி வச்சேன்னா அதுவும் பத்து பதினஞ்சிநாள் வரைக்கும் தாங்கி இருக்குது முட்டைல்லாம் நல்லா இருக்குது முட்டை கூட அதே மாதிரி பருப்பைட்டம் மசாலாங்க பாக்கெட் ஐட்டங்க இந்த மாதிரியெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குறேன் அதுவும் கெட்டதில்லை எனக்கு இது வரைக்கும் நல்லாருந்தது மிக்சி வாசிங் மிஷினு ஃப்ரிட்ஜி இது எல்லாம் வாங்கி இருக்கறேன் அதே மாதிரி அடுப்பும் அதேதான் நல்லா இருக்குது எனக்கு எந்த ஃபால்ட்டும் வந்ததில்லை நாலு வருஷம் ஆகுது நான் வாங்கி இன்னும் எனக்கு எந்த அந்த மாதிரி எதுவுமே ஃபால்ட் வந்ததில்லை நல்லா இருக்குது பரவாயில்ல எனக்கு இன்னை வரைக்கும் நான் பண்ணிருக்கறேன் அதே இபிஎஸ் கூட வாங்கிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கறேன் அதுவும் நல்லாயிருக்குது இபிஎஸ்சு பார்த்திங்கனா நான் அது வாங்கி ரெண்டரை வருஷம் ஆகுது இபிஎஸ் வாங்கி அதுவும் நல்லா இருக்குது எனக்கு இது நல்லா மிக்சிலாம் போட்ருக்கறேன் நான் யுபிஎஸ்ல என்னுடைய யுபிஎஸ்ல மிக்சி போட்ருக்கறேன் நைட்டு ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லும் கரண்ட் இல்லைனா கூட நல்ல யூஸு எனக்கு இபிஎஸ்ஸு கட்டானதே இல்லை நல்லா இருக்குது அதுவும் கட்டானதில்லை பரவாயில்ல எனக்கு அதுவும் நல்லா இருக்குது ஏன் இன்னை வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பால்ட்டும் வந்தது இல்லை இதுக்கு மேலே எப்டின்னு தெரியல ஆனால் இந்த மூணு ஐட்டம் வாங்கினதுல நாலு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் வந்து இபிஎஸ் வாங்கி போட்ருக்கறேன் பரவாயில்லங்க உங்களுக்கு